ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு

ஆ இருக்காங்களே ரெண்டு பையனுங்க இருக்காங்க கடையில் ஆ ஓகே ம் ஓகே ஓகே ஏன் எதாச்சும் ஃபங்க்ஷனா உங்கள் வீட்டு ஓ ஓ சூப்பர் சூப்பர் ஆ சரி ஆஆ

ஆ ஓகே ஓகே அன்னைக்கு எங்கையோ வெளில போயிருந்தோம் போல் அதான் கடையை சாற்றிட்டு போனோம் ம்ம் இல்லைன்னா கருப்பு திராட்சையா பச்சை திராட்சையாமா

ஏன்னா கருப்பு திராட்சையை விட வெள்ளை இது பச்சை திராட்சை வந்து ரேட்டு கூட எப்படி இருந்தாலும் ரெண்டுத்துக்கு நூறுரூவா டிஃப்ரெண்ட்ஸ் ஆ ஆ ஆ சரி சரி ஓகே ஓகே வேறு என்ன ஆப்பிள் ஆரஞ்சு பிளம்ஸு வேறு என்னவாச்சு வேறு எதா

ஆஆ ஓகே வேறு என்ன வேணும் ஆ சரி ஆ

சரி சரி ஓகேம்மா ஓகேம்மா ஆ ஆமாம் ஆமாம் இந்த நம்பர் தான் ஜி ஆ சரி சரி ஓகே சரிம்மா வே தேங்க் யூ